எனக்கு பிடிச்ச பைக் பார்த்தீங்கன்னா பல்சர் தான் நமக்கு எப்போதுமே அது தான் அது தான் பொல்லாதவன் படத்தில் அதில் வந்து ஓட்டிட்டு அப்டேயே மாஸாக அது ரிங்டோன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த பல்சர் பைக் தான் நமக்கு எப்போதுமே ஃபேவ்ரட்டு ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறது ஹீரோ ஹோண்டா சைனு தான் ஹோண்டா சைன் தான் இருக்குது இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா இது ஃபோர் ஃபோர் கியர்ஸ் உள்ள பைக்கு நல்லா ஸ்பீடாகவும் போகும் நல்லா மைலேஜ் தரும் நல்லா பெட்ரோல் இருக்குது இதல்லாம் கரெக்டாக எல்லாமே இருக்கும் ஆனால் பல்சர் மாதிரி அவ்வளோக்கா வராது அது ஒரு நமக்கொரு ஃபீல் கொடுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு கெத்து எல்லாமே அந்த பைக்கில் அப்படியே இருக்கும் ஒரு அது பைக் பல்சர்னாலே ஒரு தனி ஒரு ஃபீல் இருக்கும் ஹீரோ ஹோண்டா சைன் அது இது எந்த பைக்குக்குமே அதுக்கு வராது பல்சர் இது வண்டி ஓட்டும் போதே அந்த நமக்கு அந்த ஃபீல் அப்படி இருக்கும் செம ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பைக்குனாலே இப்போ ட்ராவலிங்குனு பார்த்தீங்கன்னாலே பெரிய பெரிய பைக்கு ராயல் என்ஃபீல்ட் அதல்லாம் எடுத்துட்டுதான் போகிறாங்க ட்ராவலிங்க்கே ஆனால் ட்ராவலிங்குக்கு அவ்வளோ இது செட்டாக வராது ஏன்னா ஹெவி வெயிட்டு வேறு அது ட்ராவல் டைம் வேறு மைலேஜ் நல்லா இப்போ அது கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெட்ரோல் அடிக்கடி போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் நார்மல் இந்த பல்சர் வண்டியை எடுத்து ட்ராவல் பண்ணாலே போதும் அது ட்ரெக்கிங் போகிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கானாலும் அது மாதிரி பைக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி போய்ட்டே இருக்கலாம் நீங்கள் போய்ட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும் போது அது கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி அதுபாட்டு போய்ட்டே இருக்கும் ஸ்மூத்தாக போகும் நல்ல ஒரு ஃபீலிங் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒரு ட்ரெக்கிங் போகும்போது ஒரு நல்ல என்ஜாய் பண்ணிவிட்டு தான் போவீங்க அதில் மற்ற பைக்ஸுக்கெல்லாம் போனீங்கனா அது வந்து இப்போ ஸ்பீட் அதிகமாக இருக்கும் ஒரு நாய்ஸு ஒரு ஃபீல் இருக்காது ஒரு ஹியரிங் எதுவுமே கேட்காத மாரி இருக்கும் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி வரும் அது நீங்கள் நார்மல் பைக் எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அது பாட்டு ஸ்மூத்தாக போய்ட்டே இருக்கும் நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் அதில் எந்த குறைபாடும் எதுவுமே இல்லை நீங்கெல்லாம் பண்ணுறது தான் அது கரெக்டாக அது இருக்கும் அது வந்து பைக்கு கொடுத்துருக்க அந்த லெவலை பொறுத்திருக்குது இப்போ நிறைய ஃப்யூச்சர்ஸ் மாடல் பைக்ஸுலாம் வந்துடுச்சி அதல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் மைலேஜ் நல்லா கொடுக்கும் ஆனால் பெட்ரோலுக்கு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் சீக்கிரமாகவே காலி ஆகிடும் அடிக்கடி நீங்கள் போட்டுட்டே இருக்கற மாதிரி இருக்கும் ஸ்பேருக்கு நீங்கள் வெச்சிக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் போகிற டிராவலுக்கு அது கிடைக்காம கூட போகலாம் கிடைக்காம கிடைக்காம கூட போகலாம் அதிலிருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் நீங்கள் போகிற ட்ரெக்கிங் பொறுத்தது தான் அந்த அளவுக்கு எந்ததெந்த அளவுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்தந்த லெவலுக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு பேசிவிட்டு போய்ட்டே இருக்கலாம் இப்போ ட்ரெக்கிங் வ வண்டியில் ஃபோன் மாடல் உள்ள வெக்கிற மாதிரி கூட ஃபோன் பார்த்துட்டே அப்டேயே போகிற மாதிரி இருக்கும் அதல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நிறைய ட்ராவலிங் இருக்குது போகும் போது டக்குனு எதுப்புற லாரி வரணும் நீங்கள் மொபைலை பார்த்துட்டு போனீங்கன்னா சப்போஸ் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகக் கூட வாய்ப்பிருக்குது அதனால் அந்த மாதிரி இதல்லாம் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் நார்மலாக ஜஸ்ட் ஓட்டிட்டுப் போய்ட்டு நார்மலாக போய்ட்டு வாங்க சேஃபாக போகலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ட்ரெக்கிங்குக்கு அந்த மாதிரி பைக்ஸுலாம் செலெக்ட் பண்ணிக்கோங்க என்னோடய இதுவும் பல்சர் தான் ஆனால் என்கிட்டே ஹோண்டா சைன் தான் இருக்குது அந்த இது வாங்குறதுக்குக் கூட வாங்கலாம் ஆனால் இப்போ இருக்கிறத வெச்சே நம்ம மெயிண்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்சிங்கில் இருக்குது வேறு எதுவும் இல்லை